நான் எனது சிறு வயதில் தொடக்கக்கல்வி பள்ளிப்பருவத்தில் நான் முதல் முதலில் வைத்த குழம்பு அப்படின்னு பார்த்தா ரசம் தான் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரல வராதனால் சரி நம்மளே ரசம் ரசம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக புளியெல்லாம் ஊற வெச்சு எல்லாம் ரெடி பண்ணி வெச்சுட்டேன் ஆனால் அதை தாளிக்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியலை ஸோ அதனால் வந்து எண்ணெயை ரொம்ப தீயை விட்டு மிளகாயெல்லாம் ரொம்ப தீயை விட்டு ரொ நெருப்பு வர அளவுக்கு ஆகி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அதை இறக்கி வெச்சுட்டு போச்சு இதுக்கப்றம் அவ்வளோ தான் சமையலே வேஸ்ட்டு நம்ம இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுனுட்டு அதில் நான் கரைத்து வச்ச புளி தண்ணியில் பாதி புளி தண்ணியை நானே குடித்துட்டேன் என்ன காரணம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் அம்மா வந்து நம்மளை வந்து அடிப்பாங்க அப்படின்றதுக்காக பாதி புளி தண்ணியை நானே குடித்துட்டு மீதி பாதியை நான் கீழே கொட்டிவிட்டேன் அதுக்கப்றம் அம்மாவுக்கு அது தெரிஞ்சதுக்கப்புறமும் அம்மா என்கிட்ட ஒன்றும் சொல்லல பட்டு பிற்காலத்தில் எனக்கு ரசம் வைக்க தெரிஞ்சதுக்கப்புறந்தான் தெரியுது அது தீஞ்சாலும் பரவாயில்லைன்னு அதை எடுத்து அதில் ஊற்றியிருக்கலாம் கடைசியாக அதை சொதப்பல் பண்ணி அது ஒரு முதல் அனுபவமாக இருந்தது அதே மாதிரி இட்லி சுடுறப்ப அதில் இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றி தான் மாவு ஊற்றி வைக்கணும் தட்டில் ஆனால் பட் எனக்கு அது ஃபஸ்ட் டைம் தெரியல தண்ணி ஊற்றாதனால இட்லி தட்டு ஃபுல்லாகவே தீஞ்சு ஃபுல்லாக கருப்பாக கலரில் மாறிடுச்சு ஸோ பயங்கர திட்டு வாங்கினேன் அது ஒரு முதல் அனுபவம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன்